நான் ஸேரீ எடுத்தேனால் அதுக்கு ப்ளவுசு வந்து அதுக்கு மேட்சான ப்ளவுசு எடுத்துகிட்டு அதுக்கு டைலர் அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட இதுக்கு எப்படி தைக்கலாம் அப்படினு கேட்பேன் இதுக்கு இது இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டுவா மெட்ரியல் சொல்வாங்க இந்த கடையில் இருக்குது இதெல்லாம் வாங்கிட்டு வாடின்னு சொல்வாங்க அது மாரி வைச்சு அதுக்கு மேட்ச்சாக தைச்சு ஜாக்கெட் போடுவேன் இப்பெல்லாம் வந்து இந்த ஆன்லைனில் இந்த ஷேர் ஷாட்லெலாம் பார்க்குறேனா அதுலெல்லாம் டிசைன் த சுடிதாரெலாம் கட் பண்ணுறாங்க ஸேரீங்கள்லேயே சுடிதார் கட் பண்ணுறதெல்லாம் சொல்லி தராங்க அதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு நம்மக்கிட்டே நிறைய ஸேரீ இருக்குது நம்ம எங்கேவும் ஸேரீயும் கட்ட மாட்டேங்கிறோம் இந்த ஸேரீயெல்லாம் எதுக்கு வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மலர்க்கான்னு ஒருத்தவங்க டைலர் இருக்காங்க அவங்களுட்ட போய்விட்டு இது மாரி தைக்க முடியும்மாக்கான்னு கேட்டோம் அப்புறோம் அவங்களே க்ளாஸ் நடத்துகிறேன் இங்கே டைலரிங் க்ளாஸுக்கு வான்னு சொன்னாங்க வாங்க எல்லாம் சொல்லி தரேன் எல்லாேரும் வராங்க நீங்களும் வாங்க அப்படினு சொன்னாங்க இப்போது அது மாரி வந்து இப்போது முன்னெல்லாம் அவங்கள்ட்ட தைச்சிட்டுருந்தேன் இப்போ நானே ஜாக்கெடெலாம் தைக்கிறேன் அவங்க மாடல் மாடல் ஜாக்கெட்லாம் சொல்லி தராங்க இப்போதிக்கி நான் வந்து ரவுண்டு கழுத்து தான் வெச்சு ஜாகெட்டெலாம் தைச்சிட்டுருக்கேன் அப்புறோம் ஸேரீ எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கு லைனிங் துணி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அதில் ஒ என்னோட ஸேரீயில் ஒரு டாப்பு ஒன்று தைச்சிட்டேன் இன்னும் ரெண்டாவது ஸேரீயில் அதுக்கும் லைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போது ஃபுல் ஃபிராக்கு தைச்சு தைச்சு தர சொல்லி கேட்டேன் அவங்க சரிம்மா இன்றைக்கி எடுத்துகிட்டு வா அப்படின்னு அந்த அந்த அ லைனிங்கோடு பேர் எழுதி கொடுத்தாங்க எனக்கு சொல்ல தெரியலை அவங்க எழுதி கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி அதை தான் கட் பண்ண போகிறேன் கட் பண்ணி சொல்லித்தரேன்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அது என் கஸ்டமரெலாம் நிறையா ஸ்டூடண்ட்ஸ்ங்கெலாம் இன்றைக்கி வரல்லை அதனால வெயிட் பண்ணிகிட்டுருக்கோம்